யூடூபில் எனக்கு பிடித்த ரெசப் ரெசிபி சேனல்ஸ் அப்படின்னா சமையலை பற்றி அப்பறம் அழகு குறிப்பை பற்றி இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து சமையல்ல வந்து நிறையா நிறைய பேர் வந்து வித விதமான பேர் வச்சி யூடூப் சேனல்ஸ் ஆரமிச்சிருக்காங்க பாப்பா கிச்சன்றாங்க பாப் ம் பாப்பாஸ் கிச்சன்றாங்க அப்பறம் வந்து கிராமத்து சமையல்றாங்க அப்பறம் இன்னும் நிறையா நிறையா பேரு வித விதமாக வச்சு சாப்பாட்டு பொருட்கள் நிறையா அதுவும் வெரைட்டி வெரைட்டியாக பண்றாங்க அதெல்லாம் வந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது சில பொருட்கள் நானும் செய்து பார்த்துருக்கேன் செஞ்சு பார்த்துருக்கேன் அது நல்ல சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்குது நான் லாஸ்ட்டாக ஒன்று செஞ்சு பார்த்தது கூட நெல்லிக்காயை நெல்லிக்காயில் வந்து அந்த தே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் போட்டு அது நமக் ஒரு ஒன் மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சி சின்ன குழந்தைகளுக்கு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி செய்ய செஞ்சு பாத் காமிச்சாங்க அதை நான் செஞ்சு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்திச்சு எனக்கு ரொம்பவே புடிச்சு இருந்தது இது போவுல நிறையா எப்படி சொல்கிறது நிறைய டிவி நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தம்னா டிவி நிகழ்ச்சிகள் நிறையா பிடிக்கும் நாடகம் சீரியல்கள் அந்த மாதிரி உள்ளது ரொம்ப பகிர்ந்து பார்க்க மாட்டேன் ஒரு சேனல் மட்டும் நான் பார்ப்பேன் அது வந்து விஜய் டிவி